எனக்கு வந்து நட்சத்திரங்களை பார்த்திங்ன்னா விஜய் ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்தாங்கனால் நேரில் போய் அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு தெரியாமலே மறைமுகமாக நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அதை வந்து நிறைய சில பேர் வந்து பார்த்திங்கனா இப்போ விஜய் சார் கூட அஜித் சார் ரெண்டு பேரும் வந்து பண்ணுறது வந்து மீடியாவுக்கு எது யாருக்கும் தெரியாது மறைமுகமாகதான் பண்ணுவாங்க சில பேர் சும்மா ஒரு பிஸ்க்கெட் பெக்கெட் தண்ணி பெக்கெட் பால் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி தந்தாவே ரொம்ப விளம்பரம் படுத்துவாங்க இவங்களாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் போய் அவங்க நேரில் பார்க்கும்போது என்ன கேட்கணும் ஆசைபடுவேனா நீங்கள் இவ்வளோ நடிக்கிறீங்க இவ்வளோ காசு வச்சுருக்கிங்ளே இது இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தாங்க இல்லாத படிக்க இது கொடுங்க இந்த மாதிரி இன்னும் கேட்பேன் பண்ண சொல்லி கேப் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தால் கூட நான் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லி கேட்பேங்க இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்வேன் படிக்க வசதி இல்லாத பசங்களுக்கு படிக்க வைக்க வசதி அது வாய்ப் வசதி வாய்ப்பு பண்ண சொல்வேன் அவ்வளோதான் கேட்பேன் ஏன்னால் எனக்கு இப்போ எங்களுக்கு பிடித்தவங்களாம் நாங்கள் சொன்னால் கேட்பாங்க அந்த மாதிரி ஏன்னால் நாங்களும் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்கனா அவங்க எங்கேனா எங்கள் எங்களுக்காகதான் நடிக்கிறாங்க அதனால நாங்கள் ஒரு நம்பிக்கை அவங்க நேரில் பார்த்தம்போது நாங்கள் சொன்னால் அவங்க ஓ இது ஆமாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின் சொல்லிவிட்டு செஞ்சிட்டுதான் இருக்காங்க இன்னும் இந்த மாதிரியெல்லாம் செய்யணுனு எங்களுக்கு ரொம்ப ஆசை